கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலைவாய்ப்பு அப்படின்னா விவசாயம் வந்து இங்கே கொஞ்சம் அதிகம் மாம்பழம் போன்ற அந்த கனிகள் வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிற ஒரு மாவட்டமாக கிருஷ்ணகிரி இருக்கு அதேமாதிரி மக்கள் தொழில் அப்படின்னு வரப்போது அரசு வேலைக்கு வந்து நிறைய வயதினர் வந்து அவங்கள வந்து வருடம் வருடமாக வந்து ஆயத்த படுத்திகிட்டுருக்காங்க நிறைய வேலைவாய்ப்பும் அங்கே வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் நிறைய சுய தொழில் பெண்கள் சுய தொழில் குழுமங்களும் நிறைய இருக்கு அதுவும் நல்ல படியாக செயல்பட்டுகிட்டு வருது